தண்ணி வந்து நிலத்தடி தண்ணீர் தான் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாம் இருக்கும் ஆற்று தண்ணி வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாம தண்ணி நல்ல தண்ணி தான் ஆனால் அதில் தான் நிறைய தீங்குகள் வருது கா உடம்புக்கு வந்து அது செட்டாகாது காய்ச்சலு டெங்கு காய்ச்சலு அது இதுன்னு கண்டதெல்லாம் வருது அதுனால அதிகப்பட்சம் வந்து ஆத்து தண்ணி வந்து யூஸ் பண்ணுறது கம்மி தான் குழாயா நிலத்தடி தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து மூணு நாளைக்கு ஒரு டைம் நாலு நாளைக்கு ஒரு டைம் வருது ஆத்து தண்ணி வந்து ஒருன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருது ஆனால் அது நாங் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணாததுனால அது நாங் பெருசாக எதிர்பார்ப்பு எங்களுக்கு ஜாஸ்தி இல்லை நிலத்தடி தண்ணி தான் நாங்கள் ஜாஸ்தி எதிர்பார்க்கறோம் சாப்புடுறது குடிக்கறது எல்லாத்துக்கும் அது தான் அதனால வந்து எங்களுக்கு நிலத்தடி தண்ணி தான் எங்களுக்கு பெஸ்ட்டு அவ்வளோ தான் ம்